என்கிட்ட இருக்கிற பலம் என்னனு பார்த்திங்கனா ரொம்ப பொறுமையாகவே இருப்பேன் ஏன்னால் ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட் கூட விளையாடிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சி அப்போ என்ன ஆச்சுன்னா அவன் ரெண்டு பேர்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டுச்சு அடிச்சுகிட்டானுங்க அந்த மாதிரி ஒரு வாட்டி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு சண்டை இந்த மாதிரி அப்போ நான் உடனே யோசிச்சு பார்த்தேன் அந்த மாதிரி சண்டைலாம் போடாமல் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட அவன் சண்டைக்கு வந்தான் அந்த மாதிரி யோசிச்சு என்மேலே என்ன மிஸ்ட்டேக் இருந்துச்சோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு சரி ஓகே என் மேல் தான் மிஸ்ட்டேக் இருக்கும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சு அவன்கிட்ட சமாதானமாக போனேன் அந்த சண்டை அவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே அந்த சண்டைனால ஒரு இவ்வளோ இவ்வளோ பெரிய பிரிவு ஏற்பட்டுச்சு அதனாலே நம்பளுக்கும் பிரிவு ஏற்பட்றுமோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு அவன்கிட்ட சண்டை போடாமல் சரி ஓகேடா சாரிடான்னு சொல்லிவிட்டு சமாதானமாயிட்டேன் இந்தமாதிரி நான் ஏதா இருந்தாலும் என் லைஃபில் இந்த மாதிரி ஏற்கனவே ஒருவாட்டி எங்கள் அப்பா அம்மாவோடு சண்டை நடந்துச்சு அப்போது வந்து என்ன பண்ணிணேன் ரெண்டு பேருக்கும் பொதுவாக நடந்துகிட்ட மாதிரி சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் என்கிட்ட இந்த இதுதான் பெரிய பலமே ரொம்ப யோசிச்சு முடிவு முடிவெடுப்பேன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஏதா இருந்தாலும் சொல்லிவிட்டு பொறுமையா யோசிச்சு முடிவெடுப்பேன் நெக்ஸ்டு பார்த்திங்கனா பலவீனம் எதை சொல்லலாம்னு பார்த்திங்கனா எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஏமாந்துடுவேன் மற்றவங்க கிட்ட ஏன்னால் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எட்டாயிர ரூபா தேவைப்படுதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி கேட்டான் அப்போ என்கிட்ட என்ன பார்த்தின்னா பாவம் பார்த்து அமௌன்ட் என்கிட்டயே இல்லை சரி என் ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டாக கேட்கறானே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு உடனே எங்க அண்ணன்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் ரொம்ப ப்ரெஷ்ஷர் பண்ணி சரி அப்புறம் அமிச்சுட்டாரு ஒரு எட்டாயர ரூவா சரி ஃப்ரெண்டுக்கு என்னனு சொல்லிவிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு அந்த எட்டாயிர ரூபாய அனுப்சுட்டேன் உடனே இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னால் டேய் உன்கிட்ட இப்போது அவன் எதுக்கு தெரியுமா காசு கேட்டு போனான் அம்மாவுக்காகவெலாம் ஒன்றும் இல்லைடா அம்மா நல்லாதான் இருக்காங்க அவன் ஆள் கூட எங்கேயோ ஊர் சுத்த போறான் போல அதுக்காக எட்டாயர் ரூவா காசு கேட்டு போகிறான்டா சொல்லிவிட்டு சொன்னான் அப்போ வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டுச்சு செம்மை கோவமும் ஏற்பட்டுச்சு என்னாடா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கேட்டானேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட காசு இல்லாமல் சரி எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கிக் கொடுத்தானேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிணேன் இன்னொரு வாட்டி என்னப்போச்சுன்னால் என் ஃப்ரெண்ட்டை வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா அவன் இந்த மாதிரி என் லவ் மேட்டரை அப்போதைக்கி சொல்லி வச்சுருந்தேன் அவன்கிட்ட அப்போது வந்து என்னாச்சு ஒரு வாட்டி எங்கள் அண்ணன் கூட அவன் வெளியே போயிருந்தான் அப்போ வந்து பேசுறதுக்கு ஏதா கன்டென்ட் தெரிலியா என்னனு தெர்லை எங்கள் அண்ணன் போட்டோ வாங்கி கொடுத்தானான்னு தெர்லை ஒரு வாட்டி அவங்க என்னை பற்றி அவனுங்க என்ன பேசும்போது அப்போது வந்து சொல்லி வச்சுட்டான் இந்த மாதிரி உன் உன் தம்பி இந்த பொண்ணை லவ் பண்றான் இந்த மாதிரி பண்ணுறான் போகிறான்னு சொல்லிட்டான் அப்போ வந்து என்கிட்ட அப்போ நான் பக்கத்தில் வெளியேருந்து வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன் இன்னொரு ஃப்ரெண்டு கூடயிருந்தான் அந்த ஆமாடா உன்னை பற்றிதான் சொல்லிகிட்டு கிடந்தான் இவன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு கிடந்தான் ரொம்ப கோவமாயிடுச்சு அவன் மேல் அப்போ எனக்கு அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்புறம் தான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அதிகமாக யாரையும் நம்ப கூடாது ஏமாந்துட கூடாது சொல்லிட்டு யோசிச்சி அதுக்கப்புறமா அதிகமாக ஏமாறாமல் கொஞ்சம் நல்லாயிருந்தேன்